ஹலோ குட் ஈவினிங் ஆ நாங்கள் தான் நீங்கள் யார்

அப்படியா என்ன மெடிசன் அப்படியா அதில் என்ன ப்ராஃபிட்டு அப்படியா நியூ நியூ ப்ராடக்ட்டோ சரி ஓகே அப்படியா எப் எப்போது வருவீங்க எப்போது கொடுப்பீங்க எப்போது வாங்கிக்கிறது ஒரு டூ வீக்ஸ் கழித்து கொடுங்க ஆ ஓகே ஆ டூ வீக்ஸ் கழித்து மீட் பண்ணுவோம் அப்படியா சரி சரி ஆ ஆ ஓகே தேங்க் யூ